எனக்கு வந்து ஃபோனில் டைப் பண்ணுறதுக்கு லேப்டப்பில் டைப் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் டைப் பண்ணுறக்கு தான் எனக்கு ஆசையாக இருக்குது பேனா வச்சி எழுதுறது வந்து எனக்கு இப்போ அவ்வளோவா விருப்பம்யில்ல ஏன்னா நான் பேனாவை வச்சு நல்லா தான் எழுதுறேன் இப்போ வந்து எனக்கு டைப் பண்ணணும் அப்டினு தான் ஆசை டைப்ரைட்டிங் க்ளாஸ் போனேன் அதுவும் எனக்கு செட் ஆகல ஸோ அதனால அதையும் நான் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு வந்து நல்லா டைப் பண்ணனும் அப்படின்னு தான் ஆசை இப்போ எல்லோருமே மேக்ஸிமம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் காலேஜி படிக்கணும் ஒரு ப்ராஜெக்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா டைப் பண்ணனும் நான் ப்ராஜெக்ட் படிக்கும் போது தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணும் போது தான் நல்லாவே டைப் பண்ணுறதுக்காக நான் நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்கூலு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடிலாம் ஸ்கூலில் வந்து டீசியை வந்து டீசி இருக்கும் ஒரு பில் பேப்பர் மாரி கிளிப்பாங்க அது அதில் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டமில் டைப் பண்ணி ப்ரிண்டவுட் போட்டு கொடுத்துர்றாங்க டீசி கேட்டால் ப்ரிண்டவுட் கொடுத்துர்றாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னெனு பார்த்திங்கன்னா ஒரு சர்டிவிகேட் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ப்ரிண்டவுட் தான் போடுறாங்க இப்போ எதாவது முன்னாடிலாம் அந்த ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ்ன்னு கேட்போம் நம்ம வருமானம் ஜாதி எல்லா ஃபில் பண்ணி தாசில்தார் சைன் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா ப்ரிண்டவுட் தான் ஈசேவை மையம் போவோம் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுவோம் ஒன் வீக்கில் ப்ரிண்டவுட்டு சை சிக்னேச்சர் எல்லாம் சேர்த்து ப்ரிண்டவுடாகவே வந்துடுது இப்போ எல்லாம் நவீன முறையாக மாறிட்டனால் சமீப ஆண்டுகளில் வந்து எல்லாம் இப்போ எழுத்து பணியே அப்டி கட் ஆகிட்டு எல்லாம் சிஸ்டமெடிக் தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எல்லாம் ஒரு கணக்கு வழக்கா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ரெக்கார்ட்டில் எழுதி வைக்க மாற்றங்க ஒரு ஹார்டிஸ்கில் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அந்தளவில் இப்போ வந்து நம்முளோடய காலப்போக்கில் பேனா இல்லாமல் ஒரு பேனாவை தவிர்த்து இப்போ ஒரு சிஸ்டம் வந்துருக்குது பேனா ஒன்று இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடி எல்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடிகிற மாரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மொபைல் ஃபோனு லேப்டப்பு கம்ப்யூட்ரு இன்னும் நிறையா பென்ட்ரைவ்வில் சேவ் பண்ணி வைக்கலாம் நிறையா சீடியில் சேவ் பண்ணலாம் சிடி பழையது இப்போ புதுசு பென்ட்ரைவு பென்ட்ரைவில் சேவ் பண்ணலாம் சிப்பில் சேவ் பண்ணலாம் மெமரிகார்ட்டில் சேவ் பண்ணலாம் நிறையா வந்துடுச்சு ஒரு பேனா மூலிமா இது எல்லாம் பேனா இந்த எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படினா பேனா வேணும் பேனா இருந்தால் இது எல்லா விஷயத்தையும் செய்யலாம் இப்போ ஒரு ஃபோட்டோவை சேவ் பண்ணி வைக்கணும்னா மெமெரிக்கார்டு இருந்தால் போதும் இப்போ டைப் பண்ணுனும்னா மெமெரிக்கார்டு இருந்தால் பத்தாது லேப்டப் வேணும் ஆனால் பேனாக்கு அப்படி கிடையாது பேனா இருந்தால் படம் வரையலாம் ஃபோட்டோ வரையலாம் எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து இப்போ யாரும் பேனாவை வந்து விரும்புகிறது இல்லை எல்லோருமே டைப் பண்ணுறது அதை தான் விரும்புகிறாங்க